ஹலோ ஹலோ வாசுகி மீன் கடைங்களா அக்கா கெ கெளுத்தி மீன் இருக்குதுங்களா

ஒரு கிலோ எவ்வளோக்கா ரேட்டு இன்றைய ரேட்டு ஒரு கிலோ இரநூறுவாவாக்கா ஆ சரிக்கா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருகேங்க்கா என்னென்னா மீன் இருக்குதுக்கா கெளுத்தி ஆ சரிங்க்கா எனக்கு ஃபங்க்ஷனுக்கு வேணுக்கா எனக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுக்க முடியுமாக்கா ஆ இல்லைக்கா எனக்கு க்ளீன் பண்ணத் தெரியாதுக்கா நீங்களே சுத்தம் பண்ணி தாங்க்கா ஆ சரிங்க்கா என்னாங்க்கா ஒரு அஞ்சு கிலோ கொடுங்க்கா ஆ சரிங்க்கா வரேங்க்கா ஆ சரிங்க்கா ஆ க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தாங்க்கா ஆ சரிங்க்கா என்றைக்கு வரேன்னு ஃபோன் பண்ணுறேங்க்கா ஆ சரிங்கக்கா